ஹலோ ஆ சொல்லுங்க ஓகே

பிரிஸ்க்காகவும் இருக்க மாட்டுங்றாங்க ஓகே பேபியோடய ஹைட்டு வெயிட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிலாங்களா ஓகே ஃபேட்டாகதான் இருக்காங்க சரி வெயிட் மட்டும் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு டென் கேஜி இருக்காங்க சரி வெயிட்டு ஒன்றும் பிரச்சின இல்லை டென் டு ட்வெல்வ் கேஜி இருப்பாங்க நார்மலாக டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸுக்கு வெயிட்டு கரெக்டாகதான் இருக்காங்க பட் பிரிஸ்க்காக இல்லாமல் இருக்காங்க கரெக்ட்டுங்களா நேற்று ஓகே தெரியலை சரி ஓகே ஓகே இதே நார்மல் ப்ராப்ளம் தான் இருக்கும் நம்ம எடுக்கிற ஃபுட்டுடைய கலோரிஸ் புரோட்டீன்ஸ்ஸெல்லாம் அது வந்து கரெக்டாக இல்லாதப்போ கூட இந்தமாதிரி ஆக்ட்டிவாக இல்லாமல் இருப்பாங்க பேபிஸ்ஸு என்னமாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க ஓகே பேபி கரெக்டாக தூங்குகிறாங்களா நைட்டில் அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ்ஸாச்சும் தூங்குகிறாங்களா ஓகே அவங்களுக்கு சரியான அந்த ஸ்லீப்பு இல்லாத இல்லாதனால்தான் அவங்க இந்தமாதிரி ஆக்ட்டிவாக இல்லாமல் இருக்காங்க நீங்கள் இனிமேல் வந்து டெய்லி ஒரு எயிட் ஓ க்ளாக்கெலாம் பேபியை தூங்க வைக்க பாருங்க மினிமம் எயிட் டு டென் ஹவர்ஸ்ஸாச்சும் தூங்கணும் ஏன்னால் டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் பேபிஸ் இல்லையா ஸோ ஆடல்ட்ஸுக்கு எயிட் ஹவர்ஸ்ஸு ஸ்லீப்பு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ பேபின்னும்போது ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ்ஸாச்சும் அவங்க தூங்கணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இயர்லியாக தூங்க வைக்க பாருங்க அதுக்கு என்னென்னால் நைட்டில் வந்து ஃபுட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு டிஃபன் அந்தமாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துட்டு புரோட்டீன் இருக்குது சாரி கால்சியம் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு கப் மில்க் குடிக்க குடிக்க வைங்க கண்டிப்பாக பேபி ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க சரிங்களா ஆ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே டைமில் ஒரு புரோட்டீன் ஐ மீன் பாயில்டு எக்கு ப பாயில்டு எக்கு இருக்கும் இல்லையா அது இயர்லி மார்னிங் டைமில் அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வந்துடுங்க டெய்லி ஒரு பாயில்டு எக்கு கொடுத்துடுங்க வெஜிடபிள்ஸ்ஸெலாம் வந்து அன்பாயில் பண்ணி பண்ணாமேயே நம்ம டெய்லி ஒரு வெஜிடபிள் கேரட்டெலாம் கொடுத்தாங்கன்னா பேபி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்தமாதிரி கேரட் அந்தமாதிரி ப்ரூட்டெலாம் வந்து நீங்கள் பாயில் பண்ணாமேயே கொடுக்கலாம் பேபிக்கு சரிங்களா சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி எல்லா ஃபுட்டுமே நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் லன்ச் எல்லாமே நீங்கள் கொடுக்குலாம் டூ அண்ட் ஹாஃப்பு இயர்ஸ் ஆகிடுச்சி இல்லையா டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட் ரைஸ்ஸே நீங்கள் கொடுக்கலாம் ஆஃப்டர்நூன் டைமில் சரிங்களா ஃபுட் ஓகே இந்த ஃபுட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு எத் மறுபடியும் பேபி ஆக்டிவாக இல்லாமல் இருக்காங்கன்னால் என்னை கான்டெக்ட் பண்ணுங்க ஷ்யூராக சரிங்களா ம் யா யா ஓகே தேங்க் யூ